பொழுது போக்குங்கிற பட்சத்தில் டீவி மொபைல் ஃபோனு தேட்டரு நிறையா வந்துடுச்சி ஆனால் எனக்கு வந்து தோட்டக்கலையில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தனியாக உடற்பயிற்சி நிலையம் போக வேணாம் நம்ம தோட்டத்தை மெயின்டைன் பண்ணும் போது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கு வந்து தண்ணி விடுறது அதுக்கு கால்வாய் வெட்டுறது எங்கெங்கே தண்ணி போகணுமோ அதுக்கு கால்வாய் வெட்டுறது அப்புறம் வந்து அதுக்கு உரம் போடுறது தேவையில்லாத கிளைகளை வெட்டும் போது நமக்கு தனியாக உடற்பயிற்சி செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது நம்ம உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும் இப்போ நம்ம அதில் வளர்கிற காய்கறிகளை எடுத்து நம்ம சமைச்சி சாப்படும் போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும் இப்போ எங்கள் பாட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது வயசு வரையும் உயிர் வாழ்ந்தாங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வெளியில் எதுவும் வாங்கி சாப்பிட்றது கிடையாது வீட்லேயே பயிரிடுறாங்க பயிரிடுறதை எடுத்து அப்படியே சாப்பிட்றாங்க அதனால் அவங்க உடம்பு ஆரோக்கியமாக அவங்க எண்பது வயசு வரையும் வாழ்ந்தாங்க இப்போ அப்படி கிடையாது எல்லோருமே வெளியில் வாங்கி சாப்பிட்டு நிறையா நோயோடு இருக்காங்க அப்படிலாம் இல்லாமல் நம்ம வீட்லேயே சமைச்சி சாப்பிட்றது வந்து நமக்கு வந்து நிறையா நோய் எதிர்ப்பு தர்றதுக்கு நிறையாவே உதவுது இப்போ எங்கள் பாட்டி பார்த்திங்கன்னா தோட்டகலையில் ஏ டு இசட் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு நான் அவங்கள் அவங்கலாம் பண்ணுறப்ப நான் வந்து சின்ன பிள்ளையில் இது எதுக்கு பண்ணுறிங்க எதுக்கு பண்ணுறிங்கன்னு நான் கேட்டுகிட்ருப்பேன் அப்போ எனக்கு புரியாது இப்போ நான் வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிகிறப்ப ஓ இது காய்கறிலாம் நம்ம வெளில வாங்க வேணாம் நம்மளே சமைச்சி சாப்பிட்லாம் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு போல அதனால தான் அவங்கள் அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும் எங்கள் பாட்டிக்கு ஏ டு இசட் எல்லாம் தோட்ட கலையை பற்றி தெரியும் இப்போ அவங்களை பார்த்து நான் வளர்ந்ததுனால இப்போ எனக்கும் ஏ டு இசட் தெரியலைனா கூட எனக்கும் ஒரு மேக்சிமம் எல்லாம் தெரியும் அதனால இப்போ எனக்கு ஒரு ஏக்கர் தோட்டம் இருக்கு அதை நான் தனியாகவே மெயின்டைன் பண்ணுவேன் அப்போ அவங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும் போது எனக்கும் தோட்டம் வளர்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு இப்போ நானும் தோட்டம் வளக்கிறேன்